தொலைக்காட்சியில் உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சி எது அதை ஏன் விரும்புகிறீர்கள் அப்படின்னா தொலைக்காட்சியில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து ஃபஸ்ட்டு வந்து நாடகம் பிடிக்கும் நாடகம் வந்து சி நான் சின்ன வயதுலருந்தே பார்த்துட்டு வந்துட்டேன் அது வந்து சில நாடகத்தில் வந்து ஒரு குடும்பம்னால் அப்படித்தான் இருக்கும் ஒரு நாடகம்னால் இப்படித்தான் கொண்டு போவாங்க அப்படின்றதுல வந்து நிறைய நாடகம் பார்த்திருக்கேன் ஒரு சில நல்ல விஷயங்களும் அதுலிருந்து எடுத்துக்கலாம் ஒரு ஒரு லைஃப் நம்மளுக்குன்னு அமைஞ்சுட்டா இந்த மாதிரிதான் நம்ம இருக்கணும் இந்த மாதிரிதான் நம்ம போகணும் இந்த மாதிரிதான் நடந்துக்கணும் இப்படி நடந்தால் நம்மளுக்கு பிரச்சனை வராது இப்படி நடந்தால் நமக்கு பிரச்சனை வரும் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும் இந்த மாதிரியெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்றதுல வந்து நிறையவே சொல்லிக் கொடுத்துருக்கா சொல்லுவாங்க அதனால நானும் வந்து நல்லா விரும்பிப் பார்ப்பேன் நாடகம் வந்து நல்லாவே சொல்லுவாங்க நான் நல்லாவே போட்டிருப்பாங்க ஒரு சில நாடகம் தான் ரொம்ப ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சில நாடகம் வந்து விரும்புகிறபடி ஒரு ஆர்வமாக கொண்டு போவாங்க அதனால வந்து அதை விரும்பிப் பார்ப்பேன் அந்த ஆர்வமாக முடிக்கும்போது அந்த மாதிரி என்ன நடக்கப்போகுதோ ஏது நடக்கப்போகுதோ அப்படின்றதுல வந்து ஒரு ஆர்வமாக விரும்பிப் பார்ப்போம் பார்ப்பேன் அப்புறம் வந்து விவாதம் விவாதம் இந்த சைடு என்ன சொல்கிறாங்க அந்த சைடில் என்ன சொல்கிறாங்கன்றத்துல வந்து நான் கொஞ்சம் இண்ட்ரஸ்ட்டு எடுத்துப் பார்ப்பேன் இந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை அதில் வந்து என்ன நடந்திருக்கு இதில் வந்து என்ன நடந்திருக்கு இதில் வந்து என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்றதுல வந்து நான் கேட்கும்மோது அதில் வந்து நான் ரொம்ப விருப்பப்பட்டு அதை கேட்பேன் இது ரெண்டும் எனக்கு ரொம்பப் பிடிக்கும் இந்த விவாதம் பண்ணுறதுல வந்து அதுவே ரொம்பப் பிடிக்கும் அது வந்து பேசும்போது ஒரு ஒரு லைஃப் பற்றி பேசும்போது இப்படில்லாம் நடக்குமோ இப்படிலாம் நடந்திருக்கோ அப்படின்றது வந்து நம்ம நம்மளே நானே நம்மளே யோசிக்கிற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் இன்னு ஒரு ஆர்வமாக பார்க்கற மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு ரொம்பப் பிடிக்கும்